திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில இருக்கக்கூடிய தாயுமானவர் கோவில் எனக்குத் தெரிஞ்சு பல வருடங்கள் ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரியும் அங்கே இருக்கிறது தெரியும் அதில் இருக்கக்கூடிய தாயுமானவர் கோவிலோட பற்றி வரலாற்று சொல்லணுன்னா தாயுமானவர் வந்து தமிழ் இலக்கியப் பாடல்களை வந்து நிறைய பாடிருக்காங்கள் பல கருத்துள்ள பாடல்கள் வந்து அவங்க பாடிருக்காங்கள் அது மாரி தமிழரோட பண்பாடு வந்து கோவிலோட சேர்ந்திருக்கறதுங்கிறது உண்மை தான் கோவிலோட பண்பாடும் அந்த தமிழர்களோட பண்பாடும் வந்து அதில் இருக்கக்கூடிய முறைகள் வந்து நிறைய விசியங்களை வந்து தமிழர்கள் பண்பாடோட ஒத்துப் போகக்கூடிய விழயம் தான் என்கிறது என்னுடைய கருத்து